கால்நடைகளுக்கு பொதுவாக வந்து தீவனம் வந்து வைக்கோல் அப்புறம் வந்து சோளப்பயிர் மக்காச்சோளன்னு சொல்லுவாங்க வெள்ளை சோளன்னு சொல்லுவாங்க அந்த பயிர் வந்து பயிரிட்டு நாங்கள் வந்து விளைஞ்சதுக்கு அப்புறம் அதையே பெருசானதுக்கு அப்புறம் அதையே அறுத்து கால்நடைகளுக்கு மாடு எருமை அப்புறம் கன்று குட்டிகளுக்கு வந்து தீவனமாக போட்டுகிட்ருப்போம் சோளம் வந்து பால் உற்பத்தியில் வந்து அதிகளவு கொடுக்குற ஒரு தீவனமாக வந்து இருக்குது அதில் வந்து அதுக்கு ஆரோக்கியமான உணவும் வந்து நம்ம வெள்ளை சோளப்பயிரவே சொல்லலாம் மக்காச்சோளம் பயிரும் வந்து பச்சை இலை அறுத்து போட்டால் உங்களுக்கு நல்லா பால் கொடுக்கும் அதிகமாக அதே சமயத்தில் வ வயிறும் சீக்கிரமாக நம்பும் அந்த வி விலங்குகளுக்கு இது கன்றுக்குட்டிகளுக்கும் வந்து கொ சிறுசாக இருக்கும்போது வைக்கோலும் கொஞ்சம் பெருசாக பெருசாக அதுக்கு கால்நடை தீவனங்களா வந்து நம்ம மக்காச்சோள மாவு மக்காச்சோளத்திலேருந்து எடுக்கிற அதையே அரைச்சி அதை மாவாக பண்ணி அதையே வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு அதையே ஆற வச்சு அதையும் வந்து கொடுப்பாங்க அது வந்து வயிறு ஜீரண கோளாறுக்கு கால்நடைகளுக்கு அது சரியானதாக இருக்கும் அதே மாதிரி வெள்ளை சோளத்தையும் அதே மாதிரி காய்ச்சு கொடுத்தா அதுவும் செரிமாணத்தை ஊற்றக்கூடியதாக இருக்கும் கால்நடைகளுக்கு எந்த ஒரு இது வயிறு உபாதைகளும் வராத வகையில் தடுக்கும் தடுக்கும்ங்கிறதான் எல்லாேரும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எருமை மாடுகளுக்கு வைக்கோலும் மழை காலத்தில் கொ கொடுக்கலாம் ஏன்னால் மற்ற மழை காலத்தில் வந்து பச்சையாக மக்காச்சோளம் பயிராகட்டும் சோள பயிராகட்டும் தி நன்றாக சாப்பிடாது ஏன்னால் அதுக்கு வந்து ஒரு வர இதாக தேவைப்படுங்கும்போது நம்ம வைக்கோல் வந்து ஏ சேமித்து வச்சதுலேருந்து எடுத்து நம்ம அதையே கொடுக்கலாம் அது வந்து வரதீனின் சொல்லுவாங்க அது வந்து அந் மழை காலத்தில் கால்நடைகளுக்கு கொடுத்தா அதுகளுக்கு நல்லா சாப்பிட்றது நல்லா சாப்பிடும் அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து நீர் சத்து வந்து கால்நடையில் கால்நடைக்களுக்கு நீர் சத்து வைக்கோலில் அந்த அளவு இருக்காது நம்ம மக்காச்சோளம் இந்த சோள பயிரில்தான் இருக்குது இருந்தாலும் கூட வைக்கு ஒரு நேரமாவது வைக்கு வைக்கப்புல் வைக்கோல் வைச்சா நல்லாயிருக்கும் அதுதான் பொதுவான இந்த மூணும்தான் பொதுவான கால்நடைகளுக்கு தீவனமாக நம்ம கொடுக்குறது வேறு எதுவும் நம்ம கொடுக்க மாட்டோம் இந்த ஏரியாவில் மற்றபடி இந்த இது பண்ணிகிட்ருந்தாவே கால்நடைகளுக்கு வேறு ஒரு நோயோ இல்லை நோய் தொற்றோ எதுவும் ஏற்படாது வகையில் இருக்கும்